நான் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து அருகில் தான் இருக்கேன் கும்பகோணம்னாலே டெம்பிள் சிட்டி அதாவது கோவில்கள் அதிகமாக உள்ள இடம் தான் கும்பகோணம் கும்பகோணத்துலையே ஃபேமஸான அஞ்சு கோயிலைப் பற்றி பேசணும்னு நான் வந்திருக்கேன் மொதல் கோயில் மகாமகக் குளம் மகாமகக் குளம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் மகாமகக் கொளோங்குறது மகா மகோங்கிறது பன்னெரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை வரும் இப்போ சமீபத்திலக் கூட மகாமகம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலோ பதினஞ்சுலையோ வந்துச்சு நிறையாப் பேர் போயிருப்பீங்க கோயிலுக்கு ஏன்னால் அதிசயமெல்லாம் ஒரு தடவை தான் நடக்கும் பன்னெரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அதாவது இப்போ உதாரணம் குறிஞ்சிப்பூ சொல்லலாம் பன்னெரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் மலையில் அதை எனக்கு எல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா அதே மாதிரி தான் மகாமகம் குளோம் மகாமகத்தை கதையை நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தபடி உள்ள நாலு கோயிலை பார்க்கலாம் கும்பேஸ்வரர் கோயில் இதுலையும் மூலவர் வந்து சிவன் தான் இங்கேயும் சிவனுக்கு தான் பிரதிஷ்டம் அதிகமாக செய்கிறாங்க அடுத்தது சாரங்கபாணி கோயில் இங்கே வந்து அம்பாளோடு வந்து அம்பாளோடு நடக்குது ப்ரதிஷ்டம் பெற்றது அடுத்தது நவக்கிரக கோயில் நவக்கிரகம் வந்து இங்கே வந்து நவக்கிரக கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் நவக்கிரகத்தில் அதிகமான பக்த கோடிகள் வந்துட்டு நவக்கிரகம் பூஜை பண்ணுவாங்க சிலப் பேர் பரிகாரம் பண்ண வருவாங்க நவக்கிரக கோயில்னாலே பரிகாரத்துக்கு உள்ள கோயில் தான் நவக்கிரக கோவிலுக்கு வந்து பரிகாரம் பண்ண தான் அதிகமாக வருவாங்க இப்போ வந்து மகாமக குளத்தோட வந்து கதையை சொல்கிறேன் உலகம் உலகம் அழிஞ்சப்போ தண்ணில எல்லாமே அழிஞ்சி போவக்குள்ளே சிவன் வந்துட்டு ஒரு கலசத்தை கும்பக் கலசத்தை எடுத்து அந்த கலசத்தில் ஒரு ஒரு செடியாக அதாவது மாச்செடி மா இது எல்லாத்திலையும் ஒரு ஒரு வெதையை ஒன்று போட்டு போட்டு ஒரு கலசத்தில் வச்சு ஒரு கோயில் ஒன்று பிரதிஷ்டை பண்ணிணாங்க அது என்னான்னால் மகாமகக் கோயில் பிரதிஷ்டம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது மகாமகம் கோவில் பன்னெரெண்டு வருடத்துக்கு ஒரு நடை வர மகாமகத்துக்காக எங்கிருந்தோ பக்தகோடிகள் அனைவரும் நிறையப் பேர் வருவாங்க வெளியூரில் உள்ளவங்க வெளிநாட்டுலிருந்துக் கூட வருவாங்க அதே மாரி மகாமகம் கோயில் அளவுக்கு ஒரு ஃபேமஸான இதுதான் திருவாவடுதுறை ஆதினம் திருவாவடுதுறை ஆதினம் என்ன ஃபேமஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் திருவாவடுதுறை ஃபேமஸ் கோயில் வந்து இருக்கிற எல்லா ஆதீனத்தோடு இப்போ அது இப்போ மிகப் பெரிய பிரபலமான ஒரு ஆதீனோன்னா திருவாவடுதுறை ஆதீனம் தான் ஏன்னால் எத்தனையோ ஆதீனம் இருந்தாலும் திருக்கைலாய பரம்பரை அதாவது மூத்த பரம்பரைங்கிறது திருவாவடுதுறை ஆதீனத்தோடய பரம்பரை தான் திருவாவடுதுறை ஆதீனம் வந்து உலகத்து உலகத்துலியே அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் திருவாவடுதுறை ஆதீனம் திருக்கைலாய பரம்பரை அது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆதீனம் வெளிநாட்டுலருந்து சின்ன விழா அதாவது என்ன சொல்லலாம் தேர் விழா அப்புறோம் வந்து பல்லாக்கு இதுக்கே நிறையாப் பேர் வெளிநாட்டுலேருந்து ஃபாரின்லேருந்தெலாம் வருவாங்க மக்கள்

அவரே செய்வார் தனக்கு தானா அதை வந்து பக்தகோடிகள் பார்த்து ரொம்ப மகிழ்வாங்க அதை அதனால் தான் அந்த கோமதீஸ்வரர்னு பேர் வந்துச்சு இந்தக் கோயில் கட்டுறதுக்கு ராஜராஜனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ராஜராஜனோடய அந்த பையனுக்கு அருண் அருண்மொழி அதாவது ராஜராஜ சோழன் என்பவர் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சுரங்க வாசல் ஒன்று வைச்சிருக்காரு இது இந்த சுரங்க வாசலோடய

அதாவது இங்கே வந்து எப்போதுமே எப்போதுமே விழாவா இருக்கும் உதாரணத்துக்கு பல்லாக்கு அப்புறோம் வந்து தே தேர் இழுத்தல் அப்புறம் வந்து ஒ காளி உற்சவம் இது மாதிரி நிறையா ஃபேமஸான இதெலாம் இருக்குது கும்பகோணத்தில் வந்து கும்பகோணத்துக்கு வந்த எல்லோருமே எல்லோருமே ஒரு இது சொல்கிறேன் கும்பகோணத்தில் இருக்கிற எல்லா விசேஷமும் திருவாவடுதுறைலந்து ஆதீனம் போவார் இங்கேருந்து போகும்மோல திருமூல திரு திருவாவடுதுறை ஆதினத்தில் வந்து திருமூலர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னால் திருமூலர்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் திருமூலர் வந்து ஜீவ சமாதியாக ஆனதுதான் திருமூலர் அதுமட்டுல்லாமல் இங்கெல்லாம் ஒன்போது திருவாவடுதுறை கோயிலை சுற்றி உள்ள ஒன்போது இதுலையும் ஒம்போது சித்தர்கள் வந்து சித்தர்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க திருவாடுதுறையை சுற்றி அதை வந்து சித்தர்கள் சொல்வது நவ நவக்கோடி நவக்கிரகங்களும் இங்கே இருக்குது இங்கே செ இப்போ இந்த கோயிலோடு வந்து கோயில் மிகப் பெரிய கோயில்தான் எல்லா எல்லா நவக்கிரகமும் எல்லா சாமியும் எல்லாமே இங்கே இருக்குது சிவன் பிரம்மா அது மாரி பிரம்மா கோயிலும் இருக்குது திருவாவடுதுறையில திருவாவடுதுறை கோயிலைப் பற்றி நிறையா சொல்லலாம் நான் இதோடு முடிச்சுக்கிறேன்